அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கேன்வாஸ் தான் அந்த கேன்வாஸில் கலர் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே க்ரையான்ஸ் நான் நிறையா வாங்கி அடிப்பேன் எங்கள் அப்பா என்னை திட்டுவாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல வாங்குவேன் பன்னெண்டு கலரிருக்கும் நான் படிச்ச நர்சரி ஸ்கூல்ல வந்து வாரம் வாரம் ட்ராயிங் ப வைப்பாங்க வெள்ளிக் கிலம வெள்ளிக் கிலம வெள்ளிக் கிலமையிலையுமே புது டப்பா வாங்கிட்டு போவேன் எல்லாதுமே கரைச்சி அப்படியே தீச்சி எடுத்து வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் வந்து எனக்கு நல்லா பிடிச்சது டார்க் ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் டார்க் ப்ளூவும் ப்ளாக்கும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அதை நான் நான் எப்பயுமே யூஸு அதை வந்து எப்பயுமே பயன்படுத்துவேன் அதே மாதிரி ரெட்டும் மஞ்சயும் சிவப்பும் மஞ்சளும் நான் ரொம்ப பயன்படுத்துவேன் அடுத்து நி அதுக்கப்புறம் வந்து மே காக்கியும் பச்சையும் பயன்படுத்துவேன் அதுவும் ஒரு நல்ல ஒரு வடிவத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிப் பாருங்கள் நீங்களும் அதை பயன்படுத்திப் பாருங்கள் இது நான் சொல்கிற கருத்து அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூருக்காரைங்களை பொறுத்த வரையுமே தஞ்சாவூருக்காரங்க யாருக் கிட்டயுமே கைக் கட்டி வேலைப் பார்க்க மாட்டாய்ங்க